மக்களின் உடல் மற்றும் நலத்தை உடல் மற்றும் நலத்தை என்றால் நாம் யாரும் இப்பொழுதெல்லாம் விளையாட்டுகளை எதையும் விளையாடுவதே கிடையாது ஏனென்றால் நமக்கு நேரமும் அதற்கு கிடையாதென்று நினைக்கின்றோம் ஆனால் நம் உடல் விளையாடாமல் வெறும் உட்கார்ந்து உட்கார்ந்து சோர்ந்து போவதை நம்மால் தெரிந்துக் கொள்ள முடியாது நாம் நாம் பல வருடங்களுக்கு முன்னால் நம் அனைவரும் வெளி டெயில் நாள்தோறும் விளையாடிக்கொண்டிருந்தோம் ஆனால் இப்பொழுது விளையாடு விளையாடுவது அல்ல ஆனால் நாம் இப்பொழுது எப்பொழுதாவது விளையா விளையாடினால் நமக்கு உடல் சோர்வடைந்து விடுகிறது ஆனால் பல வருடங்களுக்கு முன்னால் நாம் நாள்தோறும் காலை முதல் மாலை வரை வி விளையாடி கொண்டேயிருந்தோம் ஆனால் இப்பொழுது விளையாடுவதையே மறந்துவிட்டோம் ஒரு விளையாட்டை எப்படி விளையாடுவதென்றே மறந்துவிட்டோம் நாம் விளையாடுவதனால் நம் மன அழுத்தம் மன அழுத்தமென்றால் எப்பொழுது நாம் விளையாடுகிறோமோ நம் மொத்த கவனமும் அந்த விளையாட்டில் மட்டும் தான் இருக்கும் நம்மோட பிரச்சினைகள் நம்மோட கவலைகள் அனைத்தும் நாம் மறந்துவிடுவோம் இப்பொழுது நாம் மறப்பதனால் நம் விளையாட்டை விளையாடுவதே மேல் நம் கவலைகளை மறப்பதற்காக என்று நினைக்கலாம் ஏனென்றால் விளையாடும்போது மட்டுமாவது நாம் வந்து மகிழ்ச்சியுடன் இருக்கலாமே என்று நாம் நினைக்கலாம் ஏனென்றால் விளையாடும் போது நமக்கிருக்கும் மகிழ்ச்சி யாராலும் கொடுக்க முடியாது என்று நினைக்கிறேன் இதுதான் விளையாட்டினால் இருக்கும் உடல் மற்றும் நலத்திற்கான உத உதவி